நானும் என்னுடைய பேர கொழந்தைகளும் பூங்காவுக்கு போனோம் போட்டிங் போனோம் அந்த பிள்ளைங்க பார்க்கில் ஊஞ்சல் ஆடுனாங்க சறுக்கி விளையாடுனாங்க சுற்றி விளையாடுனாங்க நீச்சல் குளத்துல நீச்சல் அடித்து சந்தோஷப்பட்டாங்க எல்லா நிறைய இடங்கள சுற்றிப் பார்த்தோம் மகள் மருமகன் பேர குழந்தைங்க பேத்தி எல்லோருமே சேர்ந்து சந்தோஷமாக பா சுற்றிப் பார்த்தோம் ச நல்லா என்ஜாய் பண்ணிணோம் அப்புறம் நிறைய இடங்கள பார்த்தோம் குழந்தைங்க ரொம்ப மகிழ்ச்சியாக ஊஞ்சல் விளையாடுனாங்க போட்டிங் போனோம் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மறுபடியும் வாழ்நாளில் அந்தமாதிரி ஒரு சந்தோஷமான நாள் வருமா அப்படின்னு சொல்லி நாங்கள் ஃபீல் பண்ணிணோம் ம் உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பேர குழந்தைங்கெல்லாம் நம்ம மறுபடியும் எப்போ போட்டிங் போவோம் எப்போ பார்க்குக்கு போவோம் அப்படின்னு சொல்லி ஆர்வமாக கேட்குறாங்க ஆடி மாசம் ஒன்றாந்தேதி வந்து ஜூலை பதினேழு வருது அன்றைக்கி வந்து கேஆர்பி டேம் போகப்போகிறோம் அங்கே போயிட்டு எல்லாம் குளிச்சுட்டு இந்த மாட்டு வயலில் தண்ணி வர இடத்துலேலாம் குளிச்சுட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு மான் பாம்பு இது எல்லாமும் சுற்றிப் பார்த்துட்டு சந்தோஷமாக வரப்போகிறோம்